பெண்கள் வந்து எல்லா விளையாட்லையுமே விளாடுறாங்க தான் ஆனால் வந்து நம்ம இந்தியாவில் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இப்போ எல்லா எல்லா இதுலேயுமே இருக்காங்கள் ஈவென் வந்து கிரிக்கெட்லேருந்து ஸ்டாட் ஆயிட்டு ஃபுட்பால் அதை மாதிரி வாலிபால் எல்லாத்துலேயுமே மல்யுத்த வீரர்கள்லாம் இருக்காங்கள் நிறைய பேர் இருக்காங்கள் அதை மாதிரி இந்த ஒலிம்பிக்யில் கூடம் ஏகப்பட்ட மெடல்ஸ்லாம் வாங்கிருக்காங்கள் அதை மாதிரி தான் இப்போது வந்து பெண்கள் வந்து எல்லாத்துலேயும் எல்லா ஒ எல்லா விளையாட்டிலுமே ஈடுபடுகிறாங்க அப்படின்னும் போது பெண்கள் வந்து பெண்கள்னு சொல்கிறத விட எல்லாருமே வந்து சமம் அப்படின்ற மாதிரி தான் இந்தியாவில் இருக்குது அப்புறம் வந்து இப்போது இப்போது யார் யார் எடுத்துக்கிட்டிங்கன்னா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் மோஸ்ட்லி கிரிக்கெட் தான் பார்ப்பேன் அந்த கிரிக்கெட்டில் வந்து நிறைய பேர் கஷ்டப்பட்டவங்க இருக்காங்கள் ராஜேஸ்வரி மெக்டானு சொல்லிகிட்டு ஒருத்தவங்க இருப்பாங்கள் அப்புறம் வந்துகிட்டு மித்தாலி ராஜி மித்தாலி ராஜி அப்புறம் வந்துகிட்டு உஷ் உஷ்மா நேக்ரானு சொல்லிகிட்டு நிறைய பேரு இருக்காங்கள் எல்லாமே கஷ்டப்படுகிறவங்க எல்லாருமே வந்து ஒரு புவர் ஃபேமிலிலேருந்து வந்து அந்தளவுக்கு வந்து ரொம்ப பெஸ்ட்டை கொடுத்துருக்காங்க அப்படி கொடுக்கும் போது அவங்களுடைய அவங்களுடைய பெஸ்ட்டை கொடுக்கும் போது தான் அவங்க வந்து வெளிய தெரியிவாங்க அப்படின்றப்ப என்னென்னா இப்போ பெண்களுக்கு வந்து வாய்ப்புகள் நிறைய கிடைக்குது தான் ஆனால் அவங்களுடைய பெஸ்ட்டை வந்து எந்த இடத்துல வந்து வெளிப்படுத்தணுன்னு அவங்களுக்கு தெரியணும் அப்படினா மட்டும் தான் அதை எடுத்துகிட்டு வர முடியும் இப்போ மித்தாலி ராஜின்றதை விட ஸ்மித்தி மந்தனா எக்ஸாம்பிளா எடுத்துக்கலாம் ஸ்மித்தி மந்தனா வந்து எவ்வளோவோ கிரிக்கெட் விளாடிருக்காங்க ஸ்டேட் லெவலில் அப்படிலாம் விளாடிட்டு இருக்காங்கள் ஒரு நாள் வந்து என்னென்னா ஒரு கமிட்டி கமிட்டி ஆ கமிட்டி மெம்பர்ஸ்லாம் உட்காந்துட்டு இருக்குகிறப்ப வந்து அவங்க வந்து தொடர்ந்து மூணு நாளுமே ரேஞ்சி ட்ராஃபியில் வந்து தொடந்து வந்து ஃபிஃப்டிஸ்ஸு ஹண்ட்ரட்ஸ் அப்படி அடிச்சுட்டே இருக்காங்கள் அவங்க வந்து ஆப்போனன்ட் பௌலர் வந்து அந்தளவு தெகச்சி போகிறாங்க எப்படி இவங்களுக்கு பால் போடுகிறது எப்படி இவங்களோட விக்கட்டை எடுக்கறது அப்படி இருக்கும் போது அந்த பெஸ்ட்டை கொடுக்குற இடத்துல வந்து ஒரு கமிட்டி ஆஃபீஸர்ஸ் இருக்கும் போது அந்த பெஸ்ட்டை கொடுக்கும் போது அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கணும் இவங்களுடைய பேட்டிங்குடைய ஸ்டைக் நல்லாயிருக்கு அப்படினு தோணும் இதை மாதிரி தான் எல்லா எல்லா எல்லா விளையாட்டிலியுமே ஃபுட்பால்லை எடுத்துக்கிட்டாலும் அப்படி தான் எல்லாருமே அப்படி தான் எல்லாருமே இப்போ ஷெட்டில்லையும் அப்படி தான் எல்லா இடத்துலையுமே ஒலிம்பிக்யில் வந்து இந்தியா வந்து ஒரு ஃபஸ்ட்டு ஒரு ஃபோர் டே த்ரீ டேஸ்க்கு வந்து எந்த ஒரு மெடலுமே எடுக்கலை அப்படி இருக்கும் போது ஒரு பெண் தான் வந்து ஸ்டாட்டிங் வந்து எடுத்து கொடுக்குறாங்க அது தான் யார்னு பார்த்தா சானியா நேவால் அ அதை மாதிரி தான் இவங்க வந்து ஸ்டாட் பண்ணி வைக்கிறாங்க அ அவங்க ஸ்டாட் பண்ணி வச்ச நேரமா என்னென்னு தெரியல அடுத்து வந்து ஒரு ஒரு டூ டேஸ்ஸில் மொத்தமாகவே ஈவன் வந்து பாய்ஸும் அந்த அந்த இடத்துல வந்துகிட்டு எடுத்துகிட்டு வராங்க தொடர்ந்து மூணு மூணு இடத்துலையுமே ஃபஸ்ட்டு மூணு மெடலுமே பெண் பெண்கள் எடுத்தது தான் சானியா நேவால் சானியா மிர்சா இவங்க மூணு பேரும் எடுத்த இந்த அடுத்து ஒருத்தவங்க வந்து என்னென்னா மித்தாலி ராஜ் இவங்க எல்லாருமே ஒலிம்பிக் ஒலிம்பிக்யில் எடுத்துகிட்டு வரும் போது அப்போ திரும்பி ஈவன் பாய்ஸ் எடுத்துகிட்டு வருவாங்கள் இவங்க ஸ்டார்ட் பண்ணி வைக்கிறது என்னவோ பெண்கள் தான் அதுக்கு முன்னாடி எடுத்தவங்க யாருமே எடுக்கலை அப்படின்னும் போது ந பெண்களுக்கு நிறைய வாய்ப்பு கிடைக்குது அவங்க எந்த இடத்துல பெஸ்ட்டை அவங்க கொடுக்குறாங்கன்றது தான் முக்கியம் ஓ